இப்போ காலையில் சாப்பாடு சமைக்கிறது வந்து இட்லி சட்டியில் வச்சி இட்லி அவிச்சிட்டு தாளிக்கிற சட்டியில் சட்னி சாம்பார் அதெல்லாம் வச்சிப்போம் பருப்பு வைக்கணுன்னா குக்கர்லலாம் பருப்பை வச்சிப்போம் அதே இது மதியானம் சொன்னால் சில்வர் பானையில் சோறு வடிச்சிட்டு மீன் கொழம்பு அந்த மாதிரிலாம் மண்சட்டியில் வச்சி செய்வோம் மண் மீன் கொழம்பு வைக்கிறப்போல்லாம் அம்மியில் மசாலா அரைச்சிப்போம் இப்போ காய்கள்லாம் வெட்டணுன்னா அரிவாள்மனையில் வெட்டிக்கிடுவோம் மீன் இறைச்சிலாம் வெட்டணுன்னு சொன்னால் அரிவாள்மனையில் எடுத்துப்போம் வெங்காயம் அந்த மாதிரிலாம் காய்கறிகள்லாம் சின்ன சின்ன இதெலாம் உரிக்கணுன்னா கத்தி யூஸ் பண்ணிப்போம் இதேதே ஒரு பிரியாணி போடுறோம் அப்படின்னு சொன்னால் குக்கர்லேயும் யூஸ் பண்ணுவோம் பெரிய டவிலேயும் தம் போட்டும் பண்ணுவோம் இதேதே நைட்டு சாப்பாடுன்னு சொன்னால் சப்பாத்தி இதெல்லாம் போட்டால் தோசக்கல்லில் யூஸ் பண்ணி அதில் செஞ்சிக்கிடுவோம் நாங்கள்